நாங்கள் பார்த்த பல்வேறு டிராக்டர்னால் மஹேந்திரா சுராஜ் ஹோடு இந்தமாதிரி கம்பெனி உள்ள டிராக்டர்கள் பார்த்துருக்கோம் அது எப்படி பயன் இருக்குதுன்னால் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த அந்த இடத்துக்குச் சென்று உழவு ஓட்டுறது களை எடுக்கிறது சேறு குழைக்கிறது இந்த வேலையெல்லாம் துரிதமாக அது செயல்படுது நேரம் குறைவா இருக்குது பாரம்பரிய முறையிலேருந்து இது எப்படி வேறுபடுதுன்னால் பாரம்பரியமாக ஏர் கலப்பையை பூட்டி அந்த மண்ணை இது பண்ணும் போது நமக்கு மனதுக்கு நம்ம உடம்புக்கு நல்ல தெம்பு கொடுக்கும் ஆனால் இந்த டிராக்டரில் இது பண்ணும் பொழுது ஏதோ ஒரு எந்திரம் எந்திரத்தை தான் வேலை செய்யுது நாம் வேலை செய்கிறது இல்லை இது நம்ம ஏர் கலப்பையில் இது உழுவும் போது அது வந்து வேறு விதமாக இருக்குது